ப்பா குமாரவேலு இப்போ நம்ம இந்த இந்த ட்ரெயின் என்னப்பா நம்ம திருச்சியில் ஏறினோம் நம்ம திருநெல்வேலி போகணும் இந்து வந்து என்ன இங்கேயே திண்டுக்கல்ல இவ்வளோ நேரம் நிற்கிது ஒரு இதில் இப்போ நான் இப்போ இத்தனை மணிக்கு போணுங்கிறதுக்காக தான நம்ம ட்ரெயின்ல போனால் பஸ்ஸு மாதிரி இல்லாமல் நின்று நின்று போகாம அப்படியே போயிடலான்னு ட்ரெயினுக்கு வந்தோம்னால் இப்போ இப்படி ஆகிப்போச்சே என்ன என்ன காரணமாக இருக்கும் ஏன் இவ்வளோ ந அஞ்சு நிமிடம் நிற்கும் ஒரு ஸ்டேஷன்ல திண்டுக்கல் பெரிய ஸ்டேஷன்னால் அஞ்சு நிமிடம் நிற்கும் இப்போ ஒரு கிட்டத்தட்ட அரை மணிநேரத்துக்கு மேலே நாற்பது நிமிடம் ஆயிப்போச்சே இது என்ன எதுவும் இந்த ட்ராக்ல பிரச்சனையா என்ன இல்லை க்ராஸிங் என்ன பிரச்சனையா சிக்னல் பிரச்சனையா இது ஏதாவது தகவல் தெரியுமா உனக்கு

சரி இப்போ இங்கேருந்து மதுரை போய் போனால் திருநெல்வேலி போனோம்னால் எவ்வளோ ஆகும் என்ன ஒரு நூத்தம்பதுலேருந்து இரநூறு கிலோமீட்டர்குள்ள வருமா டிஸ்டன்ஸு எவ்வளோ நேரம் ஆகும் அப்போ இப்போ இப்போ இப்போ கிளம்புறாய்ங்கன்னே வையேன் ஓ இங்கேருந்து கே இப்போ திண்டுக்கல்லேருந்து கிளம்ப சொன்னாலே ஒரு ஒன்றரை மணிநேரத்துக்கு மேலே ஆகிடும் ஆ ஓஹோ

ஓ அதனால் வந்து உனக்கு இப்போ டிலே ஆகுது ஆ

அதுதான் நானும் இப்போ சரி உன்கிட்ட கேட்டாலாவது தெரியும் அப்படின்ட்டு தான் சரி கேட்டுப் பார்ப்போம் இல்லை எப்பயுமே இப்படிதான் நடக்குமா இல்லை இப்போ இன்னைக்குத்தான் இப்படி நடக்குதா சரி சரி அப்போ ஏதாவது இப்போ இதுவாக இருக்கும் பார்த்துக்கிட்ருப்பாங்களா இருக்கும் இல்லைன்னா இவ்வளோ நேரமா அர மணிநேரத்துக்கு மேலேயா நிற்கப்போது ஸ்டேஷன்ல சரி பார்ப்போம் பார்ப்போம் எப்போ கிளம்புது என்னென்னு பார்ப்போம் ஆ பொறுமையாகவே பார்த்துக்குவோம் சரிப்பா சரிப்பா